கோயில்களுக்கு பல சாமியார்கள் வர்றாங்கப்பா வரையில் எல்லா மக்களும் ஓடி ஓடி போகிற பார்க்குறாங்க எந்த சாமியார் நல்லது சொல்கிறாங்க பொல்லது சொல்கிறாங்கன்னு ஜனங்களுக்கு தெரிய மாட்டிங்கிது அதில் ஆன்மீக பூசாரி சாமி இப்படி வந்து வந்து போலிச் சாமியாரா வர்கிறாங்க எல்லாம் சாமியார்ன்னு திருந்நூறு பட்டைய போட்டுட்டு எல்லாரும் போய் அவங்க காலைல விழுந்து திருந்நூறு வாங்கிட்டு சரி சாமியை கும்பிட்டு வாராங்க ஆனால் அவுகள் போயி போலிச் சாமியாரு யாரு நல்ல சாமியாரு யாருன்னு தெரிய மாட்டிங்கிது சனத்துகள ஏமாத்துற சாமியார்களாகதான் வர்றாங்க இதில் ஆன்மீக சாமியாருன்னு ரொம்ப பேர் வந்து ஒரு உண்மைய சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துற காலமாக இருக்குது எல்லாருமே சாமி திருந்நூறு அந்த வீடியோவில் பார்த்து பார்த்து இந்த சாமியார் நல்லவங்க அந்த சாமியார் நல்லவங்கன்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு பூறாவுமே ஏமாத்து காலத்தில் ஏமாந்துகிட்டு இருக்குதுங்க ஜன காடு பூறாவுமே